எனக்கு பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம் அதெல்லாம் வச்சு சு அதெல்லாம் இருந்து விட்டு சுதந்திரமாக இல்லை அந்தமாதிரி இருக்க நோக்கமெல்லாம் எனக்கு இல்லை ஆனாலும் நான் அதெல்லாம் இல்லாத ஒரு இடத்துக்கு நான் போயிருக்கிறேன் நான் பள்ளி படிக்கிறம் போது என்னையை ட்ரக்கிங் கூப்பிட்டு போனாங்க ட்ரக்கிங் கூப்பிட்டு போனது என்ன பார்த்திங்கன்னா ஒரு மௌண்டைன் கிளைமிங் ஏரியா ட்ரக்கிங் அது வந்து ஆணைக்கட்டியில் இருக்குது ஸ்கூல் பசங்கள் எல்லாரும் போனோம் ஜாலியாக தான் இருந்துச்சு போகிறப்ப கூப்பிட்டு போறதுன்னு சொன்னவோடன்னே கொஞ்சம் நல்லா ஆர்வமாக தான் இருந்துச்சு அப்பெல்லாம் எனக்கு ஃபோன் அதெல்லாம் கிடையாது ஃப்ரீயாக தான் இருந்தேன்

டீச்சர்ஸ் எல்லாம் கேமரா கொண்டு வந்திருந்தாங்க அதில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்பறம் முக்கியமானது என்ன பார்த்திங்கனா அந்த ட்ரக்கிங் அரேஞ்ச் பண்ணவங்க வந்து பேர்ட் வாட்சிங் பற்றி சொன்னாங்க பேர்ட் வாட்சிங்னால் எங்கேயுமே பார்க்க முடியாத பறவை எல்லாம் அந்த ஏரியாவில பார்க்க முடியுங்கிற ஒரு இது பைனாகுலர் அவங்களே கொடுத்தாங்க அரேஞ்ச் பண்ணுணாங்க நான் ஃபஸ்ட் டைம் அங்கே தான் ஒரிஜினலான பைனாகுலர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் நல்லா தெளிவாகவே காட்டுனாங்க ஃபோட்டோவில எடுத்து காட்டுனாங்க நல்லாருந்துச்சு அப்பறம் மலை அவங்களே நல்லா சேஃபாகவே பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப சேஃபாக கீழே இறக்கி விட்டுட்டு அங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்தாங்க அதாவது சிற்றுண்டிகள் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் நிறையா கொடுத்தாங்க அப்பறம் நல்லா இருந்துச்சு ஒ ஒன் டே டிரிப் மாதிரி இருந்துச்சு நல்லாயிருந்துச்சு